ஹலோ சொல்லுங்கள் ஆ ஓகே இந்த இந்த இயர் பாஸ்ட்டு ஸ்டுடென்ட்டா இல்லை ஓல்ட் இயர் ஸ்டுடென்ட்டா ஆ ஓகே சரி உங்கள் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா ஆ ஓகே பழைய மார்க் சீட் எல்லாமே கையில இருக்குதா உங்களுக்கு ஆ சரி கொடுங்க நாங்கள் அங்கே பக்கத்தில் பிஏகிட்ட கொடுங்க அவங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணிகிட்டு அவங்க என்கிட்ட கொடுப்பாங்க நீங்கள் அதுக்கு வந்து ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கனா அதில் நான் சைன் பண்ணி கொடுத்துர்றேன் அதுக்கப்புறம் அதை சமிட் பண்ணிட்டு நீங்கள் போய்ட்டு சிஓவில போய்விட்டு சமிட் பண்ணி அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு நியூவாக மார்க் சீட் போட்டு கொடுத்துருவாங்க அப்புறம் டிகிரியும் போட்டு கொடுத்துருவாங்க மார்க் சீட்டில் எதுவும் சேஞ்சஸ் எதுவும் சொன்னிங்களா எப்படியும் ஒரு டூ வீக்ஸ் ஆகும் ஆமாம் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்களே வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் ஆ இல்லை இல்லை இல்லை அதுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனல் சார்ஜ் வந்து அவங்க சொல்லுவாங்க சிஓ கீழே போடுறது தான் ஆமாம் உங்களுக்கு கன்ட்ரோல் ஆஃபீஸில் சொல்லுவாங்க அதை பற்றி எல்லாம் ஆ சரி ஓகே இந்த லெட்டரை நீங்கள் போய் சிஓ கையில சப்மிட் பண்ணிவிட்டு அங்கே உங்களை கூப்பிடுவாங்க கூப்பிட்டோனே உங்களுக்கு வந்து வாங்கிக்கோங்க வந்து டூ வீக்ஸ்க்கு அப்புறம் ஆ ஓகே தேங்க் யூ